ஹோட்டலில் என்னென்ன பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷல்ன்னு சொன்னாங்க என்னென்னு ஐட்டம்ஸ் இருக்கு

ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு ப்ரான் பிரியாணி வேறு என்னென்ன ஐட்டம் இருக்கு சொல்றிங்களா சரி சரிங்க சரி ஓகேங்க அம்மா ஃப்ரையில வந்து ஃபுல்லி சிக்கன் மட்டும் தானா இல்லை வேறு ஃப்ரை எதுவும் இருக்குங்களா

ஓகே அப்போ சிக்கன் பிரியாணி ப்ரான் பிரியாணி ஒன்று சில்லி கிரேவி சிக்கன் இல்லை சிக்கனே போதும் ஒரு சிக்கன் கிரேவி ஆ இது போதும் இல்லை குழந்தைங்களும் சாப்பிடணும் ஸ்பை ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமா ஏன்னா குழந்தைங்களும் இருக்குறாங்க அதனால் தான் கேட்கறேன் அப்படிங்ளா சரிங்க கா காரம் கம்மியாகவே எனக்கு கொடுங்க கா குழந்தைங்களும் சாப்பிட்ணும் குழந்தைங்க சாப்பிட்டா எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது இல்லையா ஏன்னா கொஞ்சம் ஆயில் எல்லாம் ஆ

சரிங்க சரிங்க சரி நான் இப்போ ஆர்டர் பண்ணது மட்டும் கொண்டுவாங்க ஆமாங்க கிரேவி சிக்கன் கிரேவி

ஓகேங்க ஓகே ஓகே ஓகே நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுறேன்

இல்லைங்க குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு ஸ்பைஸியாகவும் இல்லை அவங்க விரும்பியும் சாப்பிட்றாங்க எனக்கு வந்து இங்கே எல்லாருமே சொன்னாங்க நான் இங்கே புதுசு ஊருக்கு இந்த பாபு பிரியாணி வந்து ரொம்ப நல்ல கடை அங்கே நான் எல்லாமே நல்லாருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் சரி வந்து ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு வந்தேன் எல்லாமே ரொம்ப நல்லா ஆ அந்த டேஸ்ட்டிலே தெரியுது ஆ அது டேஸ்ட் நல்லா அதை ஃபீல் பண்ண முடியுது டேஸ்ட்டிலே நல்லா தெரியுது ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அவங்களும் நல்லா சாப்பிட்றாங்க விரும்பி இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஓகே கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறேன் ரொம்ப தேங்க் யூ